நகரப்புறங்களில் வந்து தனியார் ஸ்கூல் மட்டும் தான் நிறையா இருக்குது கவர்ன்மெண்ட் ஸ்கூல் கிடையாது அதே க கிராமப்புறங்களில் வந்து கவர்ன்மெண்ட் ஸ்கூல் வந்து நிறைய இருக்குது அடுத்தது தனியார் ஸ்கூலில் வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க அதே வந்து கவர்ன்மெண்ட் ஸ்கூலில் வந்து அந்த ஃபீஸ் எல்லாம் ஏதும் வாங்குவது இல்லை அதேமாதிரி தனியார் ஸ்கூலில் போடுறமாதிரி டிரஸ் வந்து கவர்ன்மெண்ட் ஸ்கூலுக்குமே இப்போது கொண்டு வந்துவிட்டாங்க அதே வசதி வாய்ப்புனு பார்த்தா அங்கே வந்து தனியார் ஸ்கூலில் வந்து உட்டன் பெஞ்ச் சேரு லைட்டு ஆரோ வாட்டர் மினரல் வாட்டர் அது இதுனு வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் அதே வந்து கவர்ன்மெண்ட் ஸ்கூலில் வந்து அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு வந்து கம்மி தான் அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது அடுத்தது வந்து கவர்ன்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஆசிரியர்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னு கேட்டால் அங்கே வந்து ஸ்ட்ரென்த்தும் மாணவர்கள் வந்து ரொம்ப குறைஞ்சுட்டாங்க ஆனால் வந்து தனியார் ஸ்கூலில் வந்து அப்படி கிடையாது ஒரு சஜ்ஜெக்ட்டுக்கு ரெண்டு டீச்சர் போட்டுனாலும் வந்து படிக்க வைக்கிறாங்க எந்நேரம் பாத்தாலும் படிப்பு படிப்பு படிப்பு அவங்களுக்கு தேவை மார்க் ஸ்கோர் பண்ணனும் ஸ்கூல் நேம் முதல் இடத்துல வரணும் ஸ்டேட் லெவலில் வரணும்ங்குறதுக்காக வந்து இப்போது மாணவர்கள் வந்து படி படினு மட்டும் சொன்னாங்க ஆனால் அவிங்ககிட்ட இருக்கிற குறைகளை வந்து எதுவுமே வந்து அவங்க வந்து இது பண்ணுறது இல்லை ஆனால் கவர்ன்மெண்ட் ஸ்கூலில் அப்படி இல்லை கவர்ன்மெண்ட் ஸ்கூலில் வந்து டேன்ஸ்சு பாட்டு இது அது இதுனு போட்டு இது பண்ணி அவங்கள வந்து நல்லா பயன் உள்ளதாக பண்றாங்க இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்பு செஞ்சு கொடுத்தாங்கனா இன்னும் வந்து நல்ல குள மாணவர்கள்லாம் வந்து நல்லா படிப்பாங்க